லிங்கேஷ்வரி யா மேம் ம் டீச்சிங் ப்ராசஸ் மேம் நம் ஸ்கூலில் வந்து இப்போது நிறையா லீவ்லாம் விட்டுடாங்க இப்போ நம்ம எப்படி அந்த போர்ஷ்ன்ஸெலாம் வந்து கவர் பண்ணுறது உங்களுக்கு ஏதா ஐடியாஸ் இருக்கா ம் மேம் எனக்கு என்ன ஐடியானால் நம்ம சாட்டர்டேயெலாம் வந்து நம்ம ஸ்கூலில் லீவ் விட்டுருவோம் அந்த டைம்லெலாம் நம்ம ஸ்டுடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபுல் டைம் ஸ்கூல் வச்சுட்டு நம்ம அதில் வந்து ஸ்டுடெண்ட்ஸ்க்கு ஒரு ரெண்டு மூணு லெசன்ஸ் கவர் பண்ணலாம் டெஸ்ட் கண்டெக்ட் பண்ணலாம் அந்த மாதிரி ஏதாவது நம்ம பண்ணலால்ல ம் ம் ம் ம் ம் ஆமாம் மேம் ஓ அப்படின்றிங்களா ஓகே மேம் நான் கூட நான் என்ன யோசித்தேனா சரி ஓகே நம்ம வந்து ஏனால் நிறைய ஸ்கூல்லெலாம் வந்து சண்டே கூட நமக்கு மீட்டெலாம் வைக்கிறாங்க இந்த டென்த் ஸ்டாண்டட்க்கெலாம் இப்போ நம்ம நைந்த் ஸ்டாண்டர்ட்க்கு நம்ம முடிச்சுரலாம் எப்படியோ போர்ஷன்ஸெலாம் ஏனால் நைந்துக்கு நம்ம ஆல் பாஸ் அப்படிலாம் சொல்லிடுவோம் இந்த டென்த் லெவன்த் டுவேல்த்தெலாம் வந்து அவங்க மார்க்ஸெலாம் வந்து நிறையவே எடுக்கணும் ஸோ நம்ம நிறைய டெஸ்ட் அவங்களுக்கு கண்டெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ரிவிஷன் டெஸ்ட் வெக்கணும் அவங்களுக்கு மிட்டெம் டெஸ்ட் வைக்கணும் ஸோ இதெலாம் நம்ம கரெக்டாக டுயூரேஷன் வேணும்லை ம் ம்

ஓ இல்லை நம்ம நம்ம டென்த் லவன்த் டுவேல்த் ஸ்டுடெண்ட்ஸ்க்கெலாம் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் மட்டும் ரெடி பண்ணலால்ல மேம் நம்ம அதாவது டூ மார்க்ஸில் வந்து அதாவது நம்ம நார்மலாக படிக்கிற பசங்கனால் ஒரு ஃபோர் லைன்ஸ் கூட படிப்பாங்க ஓகே அவர்களாம் கட கடனு படிச்சுடுவாங்க ஸோ இதே கொஞ்சம் ஆவெரேஜாக படிக்கிற பசங்களுக்கெலாம் ஒரு டூ லைன்ஸில் டூ மார்க் ஃபைவ் லைன்ஸில் வந்து ஒரு ஃபைவ் மார்க் அந்த மாதிரி கொஞ்சம் நம்ம ஷார்ட்டாக பிரிப்பர் பண்ணிக் கூட வைக்கலாம்ல நம்ம ம் ம் ஆமாம் மேம் மேம் ஓகே ஓகே மேம் நீங்கள் சொல்வதும் கரெக்டாக தான் இருக்குது ஏனால் சிலபஸ் நம்ம சீக்கிரமாக முடிக்கணும்னா நம்ம நிறைய போர்ஷன்ஸெலாம் எடுக்க வேண்டியது இருக்குது அவர்களுக்கு இந்த மழைனால லீவு அதிகமாக வேறு விட்டுட்டாங்க ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆமாம் மேம் ஓகே மேம் ஓகே ஓகே மேம் ஓகே ஓகே இதுவும் நல்லா தான் மேம் இருக்குது நீங்கள் சொல்லுற ஐடியா வந்து நம்ம கொஷின் பேப்பர் ப்ரிப்பர் பண்ணி ஸ்டடி மெட்டீரியல்ஸெலாம் கொடுத்தோனா நீங்க சொல்ற மாதிரிலாம் பண்ணிணா கொஞ்சம் சீக்கிரமாக போர்ஷன்ஸும் முடிக்கலாம் நம்ம சீக்கிரமாக ஸ்டுடெண்ட்ஸும் நல்லா பிரிப்பர் பண்ணிடலாம் ஓகே ஓகே மேம் எனக்கும் இது ஓகே தான் மேம் ஏனால் நான் வந்து சரி சண்டேஸில் நம்ம ஸ்கூல் வைச்சோனா ஓகே ஆனால் பாதி பசங்கள் தான் வரும் பாதி பசங்கள் வரமாட்டாங்க நீங்கள் சொல்லுற மாதிரிலாம் பண்ணிணோம்னா நீங்கள் சொல்ற மாதிரிலாம் பண்ணிணோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கிற மாதிரியும் இருக்குதுல்ல போர்ஷன்ஸெலாம் ஓகே மேம் ம் ம் ம் ஆ மேம் ஓகே ஓகே மேம் நீங்கள் சொல்ற ஐடியாவும் நல்லாயிருக்கு மேம் இது வந்து ஸ்டுடெண்ட்ஸ் கரெக்டாக அவங்க ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே மேம் தேங்க்யூ